நான் என்னென்ன செடி எல்லாம் வளர்ப்பேன் அப்படின்னா நிறைய காய்கறி செடி வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வைக்கணுங்கிறது நல்லா இருக்கும் ரொம்ப ரசிச்சு செய்யற ஒரு விஷயம் நிறைய செடி வைக்கணும் அதாவது முருங்கை வாழை தென்னை தேக்குமரம் கத்திரிக்காய் கொத்தரங்காய் வெண்டிக்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் அப்படின்னு நிறைய நிறைய செடி எல்லாம் வைப்பேன் அதாவது எங்கள் வீட்டில் நான் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான பராமரிப்பு இல்லாததுனால அதெலாம் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வீட்டை சுற்றி கம்பி வேலி எல்லாம் போட்டுவிட்டோம் அப்படின்னா நிறைய செடி வைப்பேன் பழங்கள்னா வந்து திராட்சை செடி எங்கள் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு திராட்சை மாம்பழம் கொய்யா இது மாதிரியான பழோலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் காய்கறி அப்படின்னா முருங்கைக்காய் இருக்கு தக்காளி மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வளர்கிற செடிங்கிறதுனால இதெல்லாம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு கத்திரிக்காய் இது மாதிரிலாம் வளர்க்கணும்னு பூக்களில் வந்து ரோஜா ரோஜா நிறைய வச்சுருந்தேன் எங்கள் வீட்டு சுற்றி வீட்டை சுற்றினா மேலே கார்டனில் வச்சுருந்தேன் கீழையும் வச்சுருக்கேன் ரோஜாப்பூ எல்லோ கலர் மெரண்டா கலர் ரொம்ப பிடிக்கும் மெரண்டா கலர் இதை மாதிரி நிறைய கலர் ரோஸ் பிங்க்கு எல்லோ பன்னீர் ரோஸ் எல்லாம் நல்லா இருக்கும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதெல்லாம் வச்சுருக்கேன் ஏன் அதெல்லாம் பிடிக்கும் நான் விரும்புகிறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா வளர்க்குறது நல்லா இருக்கும் அதுங்கள்கிட்ட வந்து பேசணும் செடிங்கள்கிட்டலாம் பேசினா நல்லா இருக்கும் நம்ம காத்தே அடிக்காது நம்ம போய் ஏதாவது நம்ம பழகிக்கிட்டே வந்தோன்னா செடியை பற்றி பேசி பழகிக்கிட்டே வந்தோன்னு வச்சுகோங்களேன் அந்த செடி நம்ம போகும்போது நம்ம ஏதாவது கேட்டோன்னா கூட அந்த செடி லைட்டாக அசையும் அதைதான் வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதெலாம் நல்லா இருக்கும் நீங்கள் எல்லாம் ட்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஒரு ம செடிக்கிட்ட பேசுறதுங்கிறது வந்து நல்லா இருக்கும் டெய்லியும் அதை பழக்கணும் டெய்லியும் போய் சாப்பிட்டீயா சாப்பிட்டீயா மீன்ஸ் தண்ணி குடிச்சு தண்ணி நம்ம ஊற்றுறோம்ல அதைதான் சொல்லுவோம் சாப்பிட்டீயா அப்படினு கேட்போம் அது மாதிரி நிறைய செடி வளர்க்கணும் பூக்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பூ மல்லிப்பூ முல்லைரும்பு சந்தனமுல்லை செம்பருத்தி இதெல்லாம் இருக்குது அதாவது எங்கள் பாட்டி ஊர் சைடில் அப்படின்னா நாங்கள் கால்லையே ஏஞ்சி பூ பறிக்கப் போவோம் மல்லி பூ எடுக்க போவேன்னு சொல்வாங்க எங்கள் இந்த சைட்ல எல்லாம் வந்து பூ பறிக்க போகறேன்னு சொல்லுவோம் அந்த சைட்ல எல்லாம் பூ எடுக்கப் போகறோம் ஒரு நிறைய ஒரு ஒரு ஏக்கர் மாதிரி பூச்செடி வச்சு அதில் நிறைய பேர் வந்து அந்த மல்லியை வந்து மொக்டோட பறிச்சுப் போடுவாங்க அதுக்கு எடுக்கிறது இவ்வளோக்கு எடுத்தேன் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது மாதிரி அதை நோட் பண்ணி வச்சுப்போம் ஒரு ஒரு நமக்குத் தேவையான போது அந்த காமிச்சோன்னா அந்த நோட்டில் அந்த பணத்தை நமக்கு எடுத்து கொடுத்துடுவாங்க அது மாதிரி பூ எடுக்க போகறதுன்னு சொல்லுவாங்க அரும்பு நிறைய காய்கறி எங்கள் பாட்டி ஊர் சைட்ல எல்லாம் நான் வந்து நல்லா வயல் வேலை பார்க்குறதுக்கு போவேன் கல்லெல்லாம் போடுவோம் நிலக்கடல அது மாதிரி பண்ண ட்ரைப் போட்டு போயி இருக்கேன் நிறைய காய்கறிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே வச்சு அதை பராமரிக்குறதுங்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை விரும்பி செஞ்சோம் அப்டின்னா அது நமக்கு பிடிச்ச ஒன்னாக ஆகிடும் நீங்கள் எந்த வகையான செடியை வளர்க்க விரும்புகிறீர்கள் அப்படின்னா அதான் அன்னக்கு சொன்னேன் எந்த மாதிரி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகணும் நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸ்க்கு இருக்கணும் அப்படிங்குற மாதிரிலாம் தேங்காய் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் முருங்கக்காய் வந்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம் மாங்காவும் அது மாதிரி சீசனுக்கு சீசன் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுவோம் வெங்காயம் வெங்காயம் நம்ம மண்ணுக்கு வந்து வளராது ஸோ தக்காளி பச்சை மிளகாய் கத்திரி வெண்ட கொத்தரங்காய் இது மாதிரியான வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் இது மாதிரிலாம் நான் வளர்ப்பேன் அவ்ளோ தான்